ஒரு நீச்சல் பண் நீச்சல் வந்து உங்கள் கிராமத்தில் வந்து ஏரி கிணறு தான் வந்து அதிகம் இங்கேல்லாம் வந்து நீச்சல் குளம்லாம் அதிகமாக இல்லை எங்கள் ஊரில் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது நாங்கல்லாம் வந்து பஸ் பசங்களோட கூட போயிட்டு நீச்சல் கற்றுக்குவோம் நீச்சல் கற்றுக்கும் போது ஒரு மூணு பேர் இல்லை ஒரு நாலு பேர் க்ரூப்பாக போயிட்டு நீச்சல் அந்த கிணத்துல கிணறுதான் அது வந்து ஆழமான கிணறு அந்த ஆழமான கிணத்துலதான் வந்து நீச்சல கற்றுக்குவோம் நாங்கள் நாங்கள் போயிட்டு நீச்சல் கற்றுக்கும் போது நீச்சல் கற்றுக்கும் போது ஒரு ரெண்டு மூணு பசங்க வந்து கிணத்துக்குள்ள சுற்றி இருப்போம் ஒரு அந்த நீச்சல் தெரியாதவனை வந்து அந்த கிணத்துல வந்து குதிக்க சொல்லுவோம் குதிக்க சொல்லும்போது நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்து பாதுகாப்பாக நீச்சல் இப்படி அடிக்கணும் இப்படி கை கால் ஆட்டணும் இப்படி தண்ணி குடிக்கக்கூடாது தண்ணி குடித்தோம்னா ஃபுல்லமா வயிறுமுட்ட தண்ணி ஒரு சொட்டு தண்ணிகூட நம்ம வயித்தில் குடிக்கக்கூடாது இப்போது வயித்தில் குடித்தோம்னா வயிறு பெருசாயிருச்சினால் நம்மளால நீஞ்சினு வெளியில் வரமுடியாது நாம்ம வந்து அதே மாதிரி தான் இப்போ ஒரு நாளைக்கு கொஞ்சம் இப்போ ஒரு ஸ்டெப்பு கற்று கொடுப்போம் அடுத்த நாளைக்கு அடுத்த நாளைக்கு எப்படி எப்படில்லாம் கை கால் ஆட்டணும் எவ்வளவு தூரம் போகணும் குதித்த உடனே மேலே அது வந்து அந்த நாம்ம எகிறி குதித்தவொன்னே தண்ணி வந்து மேலே தூக்கினு வரும் நம்மள தூக்கினு வந்தவொடனே நாம்ம வந்து கையை காலை ஆட்டி அந்த கரை ஓரம் ஒதுங்கி படினு இருக்கும் கிணத்துல வந்து அந்த படியை பிடிச்சிட்டு நின்றாலுமே நம்ம ஆட்டோமெட்டிக்காக பயம் வந்து தெளியும் பயம் தெளியும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம நம்ம ஸ்கூல்ல படிக்கும் படிக்கிற பசங்க நம்ம நம்ம ஃப்ரெண்டுங்க போயிட்டு நம்மள பாதுகாப்பாக நம்மள நீச்சல் அடிக்கும் நீச்சல் அடித்து கற்றுக் கொடுத்து நம்மள வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக கற்றுக் கொடுத்தவொன்னே நாம்மளே ஒரு பத்து நாள் ஒரு பாஞ்சு நாளில் தனியாக நாம்மளே தைரியமாக இறங்கி நாம்மளே வந்து கிணத்துல குதித்து நாம்மளே குளிக்கலாம் துணி துவைக்கலாம் நாம்ம மறுபடி எல்லாமே எல்லாமே பண்ணலாம் நாம்ம அடுத்தவங்களை வந்து எதிர்பார்க்காத நாம்ம வந்த ஒருத்தரை எதிர்பார்க்காத நாம்ம நீச்சல் கற்றுக்கணும்னா நான் எங்கள் பகுதியில் வந்து கிணறு தான் ஆழமான கிணறு தான் நீச்சல் இல்லாமலேயோ நீச்சல் தெரியாமல் தப்பி தவறி கூட போய் விவசாய நிலத்துல பக்கத்தில் வந்து குளிக்கும்போது விழுந்துச்சின்னால் நம்மளால நீச்சல் அடித்து வெளியே வரமுடியாது அது மிகப் பெரிய ஆபத்தில் உண்டாயிடும் அது நிறையா அங்கே ஆபத்து நடக்குது நடந்தும் இருக்குது அதேமாரி நீச்சல் வந்து முக்கியம் அடிக்கலாம் நீ நீச்சல் வந்து கற்றுக் கொடுக்கும்போது பக்கத்தில் வந்து ஆள் இருந்துதான் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் தனிப்பட்ட முறைல ஒரு ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் கற்றுக்கினு தான் நாங்கள் நீச்சலே அதிகமாக கற்றுக்கிணு மறுபடியும் நாங்கள் கற்றுக் கொடுக்கும் போதும் அதேமாதிரி எங்களுக்கு என் கூட வர பசங்களுக்கும் என் கூட வர ஃப்ரெண்டுக்கும் இல்லை என் பசங்களுமே என் எங்கள் சொந்தக்கார பசங்களுமே நீச்சல் தெரியாதவங்களுக்கு நாங்கள் வந்து அதே அந்த முறைல வந்து அந்த அடிப்படையில் அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு பழகிக்குவோம் ஒரு ஆள் கூட நீச்சல் தெரியாமல் இந்த கிராமத்தில் இருந்தோம்னால் ரொம்ப ரொம்ப ஆபத்து உண்டாக்கும் அது